ஹலோ மேடம் சொல்லுங்க ஆமாம் மேடம் நீங்கள் சரிங்க மேடம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் என்ன மாதிரி ஸேரீ எடுக்கிறீங்க பட்டுப் புடவையா பூணம் புடவையா ம் சரிங்க மேடம் சரிங்க என்ன கலரில் வேணும் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் கேட்லாக் அனுப்பிச்சி விடுறேன் பாருங்க நம்ம கடையோட ஆஃபரு நிறையா இருக்குது தீபாவளி வேறு வரப் போகுது ஸோ ஊருப்பட்ட ஆஃபர் இருக்குது ஒரு ஐயாயிரம் ருபாய்க்கி பர்ச்சேஸ் பண்ணீகன்னால் இப்போது ஆயிரம் ருபா ஆஃபர் இருக்குது கம்மி பண்ணி டிஸ்கௌண்ட் பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பரிசு கூப்பன்னு இப்போது போய்கிட்டு தான் மேடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது பரிசு கூப்பனெலாம் நிறையா இருக்குது நீங்கள் ஒரு பத்தாயிரம் ருபாய்க்கி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு எதாவது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி எதாவது பண்ணிக் கொடுக்கலாம் ஓகே மேடம் ஓகே மேடம் எதிலேருந்து நம்பரு நம்பரு யார் கொடுத்தான்னு சொன்னீங்க இன்ஸ்டாகிராமிலேருந்து எடுத்தீங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே ஓகே சரி நேராக கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக எத்தனி பேருத்துக்கு மேம் எடுக்கிற மாதிரி பிளானு ஓகே மேடம் ரேட்டு பார்த்தீங்கன்னா பட்டுப் புடவ பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சி ருபாயில இருக்குது இருபது ருபாயில இருக்குது ஸ்டார்ட்டிங் ரேட்டே நம்மள்ட்ட பத்துருவாயிலேருந்தே இருக்குது மேடம் ம் அதிலேருந்து எழுபது எண்பது ருபா ஒரு லட்சம் ருபா வரையும் இருக்குது நீங்கள் வாங்க நிறையா டிரெஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நிறையா எடுக்கிற மாதிரினா நான் கம்மி பண்ணி கூட கொடுக்கறேன் ஓகே மேம் ம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிச்சி விட்றேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுக்கிட்ட பொருள் தரமாக இருக்கும் மேடம் அதனால் தான் கஸ்டமர் நம்ம கடையை தேடி வருவாங்க பொருள் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கிட்ட ஓகேங்களா சரிங்க மேடம் இதுதான உங்கள் பேசிகிட்டு இருக்கிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பருங்களா சரி ஓகே மேடம் ஓகே மேடம் அனுப்பிச்சி விடுறேன் பாருங்க சாம்பிளெலாம் அனுப்பிச்சி விடுறேன் பாருங்க பிடிச்சிருந்தா கடைக்கு வாங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு போங்க தேவையான ஆஃபருங்களெலாம் அள்ளி தரோம் வாங்க வாங்கிட்டு போங்க ஓகே மேடம் நன்றி மேடம் நன்றி